சார் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரா சார் இடம் ஒன்று வாங்கணும் சார் எவ்வளோங்க சார் வரும் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்களா சரி சரிங்க சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நாமக்கல்லைங்க சார் நாமக்கல் டவுனுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு அஞ்சு கி ஒரு பத்து கிலோமீட்டரு உள்ளேயே கொஞ்சம் ஸ்கூலு காலேஜஸ் இது மாதிரி தண்ணி வசதி இது மாதிரில்லாம் இது இருக்கிற மாதிரி ப்ளேஸாக இருந்துச்சுன்னால் ஈஸியாக இருக்கும் சார் அதுக்கு அதுக்கு மாதிரி சரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகே சார் அப்படிங்களா சார்

கொஞ்சம் ப பா ஆமாம் சார் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்களேங்க சார் சரி சரிங்க சார் ஓகேங்க சார் ஆ ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ச அது சதுர அடி எவ்வளோங்க சார் எவ்வளோங்க சார் வருது ப்ரைஸு ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் அப்படிங்களாங்க சார் நம்ம ஆஃபீஸ் எங்கேங்க சார் இருக்குது நான் வ தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா அப்படிங்களா க எதுவும் அங்கே எதுவும் டிஸ்டபன்ஸ் இருக்காதில்லைங்க சார் கொஞ்சம் இது மாதிரி ஓகே ஓகேங்க சார் அங்கே ப கொழந்தைகள்லாம் இருக்கறாங் கொழந்தைங்கள்லாம் இருக்காங்க சார் விளாட்டுக்கு கொஞ்சம் கேம்ஸு அது மாதிரி ஏதாவது அந்த இது இருக்குங்களா அங்கே

ஓகே சார் ஓகேங்க சார் அப்படிங்களா சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு சதுர அடி அறுநூறுரூவாங்க சார் ஒரு சதுர அடி ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ஓகேங்க சார் அப்போது ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு சதுர அடி எவ்வளோங்க சார் வருங்க சார் அப்படிங்களா சரி சரிங்க சார் சரிங்க சார் அப்படிங்களா சரி சரிங்க சார்

இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அங்கே புது பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னா சந்தை இது மாதிரிலாம் பக்கத்துலேயே இருக்குங்களா கொஞ்சம் தூரமாக போகணுங்களா அங்கேயிருந்து ஃப்ளாட்டுங்களா சரி சரிங்க சார் சரி சரிங்க சார் சரி சரி ஓகேங்க சார் ஓகேங்க சார் க அப்போநான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ம் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணி உங்கள் நியர்பை ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து நான் பார்க்கறேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக வர்றேன் சார் கண்டிப்பாக வர்றேன் சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் கண்டிப்பாக வர்றேன் சார் கண்டிப்பாக வர்றேங்க சார் ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூ சார் ஆ